மின்சாரத்தில் வந்து ஆபத்துனு வந்திங்கனா இந்த தெருவிலெல்லாம் போட்டுருப்பாங்களே ஸ்ட்ரீட்ஸில் அதில் வந்து ஒயர் வந்து கீழேயேருக்கும் அது என்னாவும்னா கொஞ்சம் மரம் கிரம் வளந்தாலோ அந்த செடியில் பட்டு ஷார்ட் சர்க்யூட் ஆகி அங்கே டிரான்ஸ்ஃபார்ம் வெடிக்கிறது அந்த மாதிரி ஏற்படும் அப்பறம் பறவைகள் மூலியமாவும் எற்படும் அந்த மாதிரி ஏற்படறப்போ என்ன ஆயிடும்னா அந்த பவர் வந்து ரெண்டும் இதுவாயிட்டு ஹெவி வோல்டேஜ் வரும்போது வீட்டில் இருக்கிற எலக்ட்ரிக் திங்ஸ்லாம் வந்து வீணாகிடும் அப்புரியாண அந்த வர்க் பண்ணிட்டிருந்தாலோ எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவர்களுக்கு கரண்ட் ஹெவி வாட்ஸ் வந்து ஹெவியாக கரண்ட் வந்து அவர்களுக்கு காயப்பட்டு ஏற்பட்டோ அந்த கரண்ட் அதிகமாக உடம்பில் போனால் என்னாகும்னா நரம்பு செல்கள்லாம் வந்து செயல் இழந்துடும் அதனால வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பேருக்கே வந்து கையில் வந்து அடிபட்டு விரல் வந்து அசைக்க முடியாது இப்போது அஞ்சு விரலில் வந்து ரெண்டு விரல் தான் அசைக்க முடியும் அந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து காலில் அந்த மாதிரி ஆகிடுச்சு காலில் வந்து அவருக்கு கட்டை விரலும் நடு விரலும் வந்து அசைக்கவே முடியாது ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும் அதில் வந்து உணர்வே இல்லாமல் போய்டும் அதை தவிர்க்கணும்னா என்னா பண்ணணும்னா வேலை செய்கிறவங்க வந்து அதுக்கு எல்லாம் ரப்பர் ஷூ ரப்பர் கிளவுஸ் அந்த மாதிரி போட்டுக்கணும் அப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபார்மத்தில் வந்து ஹைட்டாக வைக்கணும் ஹைட்டாக வெச்சிட்டு அதில் வந்து பிளாஸ்டிக் மோல்ட் பண்ணி ஏதாவது மரம் பட்டாலோ இல்லை மழை பெயும் போதோ எந்த ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆகாத அளவுக்கு அதை வந்து பிளாஸ்டிக்கில் சீல் பண்ணி ப்ராப்பராக வந்து மெயின்டனன்ஸ் பண்ணணும்